கேஸோடய நெகட்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் அடுப்பில் செய்யும்போது நேரத்தில் எழுந்திருப்பாங்க அதுக்கப்றம் வந்து அவங்க வந்து விறகெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுக்கான பொருளை ரெடி பண்ணி சீக்கிரம் எழுந்துருச்சி சீக்கிரம் செய்வாங்க இப்போ ஆனால் கேஸு இருக்கிறங்காட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக எழுந்துருச்சி பத்து நிமிஷம் இருந்தால் போதும் செஞ்சு கொடுத்துட்லாம் அப்படின் நினச்சிட்டு தூங்கிடுறாங்க மந்தமாக இருக்கிறாங்க அதனால வந்து கேஸ் இருக்கிறங்காட்டிக்கு வந்து அங்கே ரொம்ப சோம்பேறியாக ஆயிடுறாங்க கேஸோடய விலையும் அதே மாதிரிதான் இப்போது அதிக பயன்பாட்டுக்கு வந்தங்காட்டிக்கு வெலை வந்து ஜாஸ்தி வாங்கிட்டே போகிறாங்க ஐந்நூறு ஆறுநூறு எண்நூறு ஆயிரத்துக்கு மேல் போயிட்டுக்குது அதனால் வந்து நம்மளோடய செலவும் அதிகமாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து நம்ம கேஸு யூஸ் பண்றக்களவா அடுப்பே யூஸ் பண்ணிக்கிலாம் போல இப்போ தோணுது